செல்லப் பிராணிங்கள்னால் நான் நல்லா இப்போ இது வந்து டாபி நாய் இந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம்ங்க பப்பியம்மானு சொல்லி வளர்த்துட்டு இருந்தோம் நல்லா பிடிக்கும் நம்ம எதுவும் சாப்பிட்டா பால் சாதம் சாப்பிடும் நான்வெஜ்ஜு சாப்பிடும் மற்றது எதனால் சா போட்டோம்னால் சாப்பிடாது அந்த மாதிரி வளர்த்துட்டு இருந்தோம் நல்ல யாருனால் உள்ளே வராது அய்யோ நாய் இருக்குது நாங்கள் வர மாட்டோம்னு சொல்லிவிடுவாங்க நாங்கள் போய் அம்மு நமக்கு தெரிஞ்சவங்கனால் கூட நாய் உள்ளே விடாது நம்ம போய் கேட்டு திறந்தா தான் அதுவிடும் அந்த மாதிரி செல்ல பிராணிங்கெலாம் நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம் பிடிக்காதலாம் இல்லை நாங்கள் இப்போது நல்லா பார்த்து வளர்த்துட்டு இருந்தோம் யாரும் விடாது எங்களுக்கு வந்து ஒரு ஆள் இருந்த மாதிரி கே கதவு கூட மூட மாட்டோம் பத்து மணி ஆனால் பதினொரு மணி ஆனால் கூட அது தான் இருக்கும் யாரையும் உள்ளே அலோ பண்ணாது அம்மு இதுக்கு மேலே படுத்துக்கோ அப்படினா ஊம்ங்றதுக்கு மாதிரி அது தலையை ஆட்டும் அந்த மாதிரி மனுஷங்களோட மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு வேறு எதுவும் இல்லை அந்த அளவுக்கு நாய்க்கின்றது அவ்வளோ இது நல்லா புத்தி அது வந்துட்டு ஒரு திட்டு திட்டினதுக்கு உண்மையிலே இதில் எங்கள் சொந்தத்திலே நாய் வளர்த்ததில்ல எங்கள் அப்பா ஒரு தடவை உள்ளே அது எப்பயுமே உள்ளே வரும் எப்பயும் வந்தாலும் எதுவும் தொடாது நம்ம அப்படியே வைச்சுனு இருந்தாலும் எதுவுமே வாய் வைக்காது பசங்கெலாம் இருக்கோம் யாரையும் எதுவும் பண்ணாது அந்த மாதிரி இருந்தது ஒரு நாள் வந்துட்டு உண்மையிலே நடந்தது இந்த விஷயம் எங்கள் அக்காவுக்கு வந்து எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு அப்போ வந்து அவங்க பெங்களூரில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கு நடந்துகிட்டு இருந்தது அப்போ வந்துட்டு அவங்க ஜெகதியலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க தெரிஞ்சு எங்கள் அப்பா இங்கே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வைச்சாங்க விருந்து வைக்கும் போது இது எப்பவும் வர மாதிரி வந்ததுக்கு எங்கள் அப்பா வந்துட்டு ஒரே வார்த்தை சொல்லிவிட்டாரு நீ உள்ளே வரக்கூடாது அவங்க இருக்கிறாங்கனுட்டு அந்த வார்த்தை சொன்னதுனால் உள்ளே வராது வெளியேவே நின்றுட்டு அப்படியே போயிடுச்சு வந்து அதுக்கு அப்புறம் வரவே இல்லை அப்புறம் அங்கிருந்து கடையில் போய் சாப்பாடு கொடுத்து அப்புறம் சாப்பிடும் ஏன் நான் சொன்னது தப்புனு சொல்லி எங்கள் அப்பா கேட்டால் கூட அது வந்து ஏற்றுக்க மனது இல்லை அது அங்கேயே இருந்துவிட்டு கடைசியில் உயிர் விடும் போது எங்கள் அத்தை வீட்டு வாசல் படியாண்ட போய் உயிர் விட்டுருச்சு அந்த மாதிரி மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு இருக்கிற விட கம்மி மூளை மிருகத்துக்கு அதிகமாக பாசம் நிறைய இது இருக்கும்